அண்ணே நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒரு இப்போ சில பல ஃபுரூட்ஸ் எல்லாம் வாங்கணும்ண்ணே வெளியில் கேட்டு வெளியில் கேட்டுப் பார்த்தேன் உங்கள் கடை நல்ல கடைன்னாங்க அதனால் தான் நான் அதனால் அதனால் வந்துட்டு உங்கள் கடையில் எடுக்கலாம்னு வந்திருக்கேண்ணே நான் நீங்கள் வந்துட்டு இயற்கை முறையில் பழுக்க வைக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதனால் வந்து உங்கள் கடையை தேர்ந்தெடுத்திருக்கேன் நான் நமக்கு வந்து நமக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆப்பிளு ஆரஞ்சு மாதுளை பலாப்பழம் எல்லாமே வேணும்ண்ணே நமக்கு வந்துட்டு ஒரு ஆப்பிள் ரேட் என்ன எவ்வளோண்ணே சரிண்ணே முந்நூறு ரூபாய்க்கு நல்ல ஆப்பிளாக கிடைக்கும்ல ஆ அண்ணே நான் மொத்தமாக எடுக்கிறதுனால கொஞ்சம் குறைச்சு கொடுக்கலாமல்லண்ணே என்னண்ணே

ஆ சரிண்ணே நம்மகிட்டே பப்பாளிப்பழம் இருக்காண்ணே அது எவ்வளோண்ணே அண்ணே அது ஒரு கிலோ எவ்வளோண்ணே சரிண்ணே நமக்கு வந்துட்டு திராட்சையில் ஒரு ஒரு கிலோ எவ்வளோண்ணே ஆ சரிண்ணே நான் வந்துட்டு இருபத்தி இருபத்தஞ்சு வகை பழம் எல்லாத்திலேயும் ரெண்டு ரெண்டு கிலோண்ணே நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வந்து நம்ம மதுரையில் இருக்கேன் நான் மதுரையிலும் உங்கள் கடை இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால் நம்ம வீட்டு அட்ரஸ்ஸை வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேண்ணே நீங்கள் வந்துட்டு ஒரு எல்லா எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ ஒரு பா இருபத்தி ரெண்டு பழத்துல வகையில் ரெண்டு ரெண்டு கிலோ அதை வீட்டு இதை மட்டும் வீட்டுக்குப் போட்டு விடுண்ணே நான் வந்துட்டு வீட்டு அட்ரஸ்செலாம் உங்களுக்கு வந்து செண்ட் பண்ணிடுறேன் இந்த நம்பருக்கு வாட்ஸப் ஆ சரி ஆ சரிண்ணே வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுங்க வீட்டுக்கு நான் நம்பர் கொடுக் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுண்ணே ஆமாம் அண்ணே மொத்தமாக வாங்கிறேன் எதுவும் குறைச்சு கிறைத்து போட்டுத்தாங்கண்ணே ஆ சரிண்ணே ஒரு ஒரு ஃபிக்ஸட் ரேட்டை மட்டும் சொல்லி எனக்கு வீட்டுக்கு நம்பருக்கு அனுப்புங்கண்ணே ஆ சொல்லுங்கண்ணே ஆ சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே நான் வந்துட்டு வீட்டு அட்ரஸ்ஸு உனக்கு போட்டுவிட்றண்ணே அடுத்து வந்துட்டு நம்ம பங்சனுக்கு தான் இப்போ வாங்கிறோம் அடுத்து பங்சனுக்குன்னால் உங்கள் கடையில் வந்து இன்னும் அதிகமாக வாங்குவேன்

ஆ சரிண்ணே சரிண்ணே ஓகேண்ணே ஆ ஓகேண்ணே ஆ ஓகேண்ணே ஆ தேங்க்யூண்ணே